ஆ வணக்கங்க சொல்லுங்கள் ஆ யாருங்க தருமகிருஷ்ணா ஆ சொல்லுங்கள் சார் நல்ல மாணவராச்சே இவர் சொல்லுங்கள் அடடா சொல்லுங்கள் ஆ ஓ சரிங்க என்னென்ன முறையில் அது ரொம்ப சாதாரணம் தாங்க விஷயத்த நேரில் சொல்லிட்டிங்க ஃபோனில் நம்ம வந்து அலுவலகத்துக்கு நீங்கள் வரும்போது ஆதார் அட்டை தம்பியோடய அடையாள அட்டை ரெண்டு புகைப்படங்கள் கொண்டுட்டு வாங்க அந்த தம்பி ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர் எங்களுக்கு பே இந்த மா பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப பெரிய அது நஷ்டமாயிடுச்சி ஏ எந்த ஊருக்கு மாத்துறதாக இருக்கீங்க ஆ ஆ ஓஹோ ஆ ஆமாம் குழந்தைங்கள் குடும்பத்தை பிரிஞ்சால் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் வருத்தப்படுவாங்க சொல்லுங்கள் ஆ நல்ல பள்ளிக்கூடமா பாத் ஆமாம் ஆமாம் ஏன்னா நல்லா படிக்கிற பையன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கூட நல்லா படிக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு நாலு அஞ்சு பள்ளி தலைமை ஆசிரியர்களை தெரியும் அவங்களுக்கு நான் கடிதம் கொடுக்கறேன் ஆஆ அவங்கக்கிட்ட நல்ல பள்ளிக்கூடமாக சேர்த்தி விடுங்க ஏன்னா நல்லா படிக்கிற மாணவர் சாதாரணமாக ஏதாவது தெரியாமல் மோசமான ஸ்கூல்லலாம் சேர்த்துராதிங்க நா வேண்டிய உதவியை செய்கிறேங்க ம்

ஆ நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணி பத்து மணி அளவில் வாங்க ஆ ம் நீங்கள் வரும்போது ஒரு கடிதம் கொண்டு வாங்க ஒரு ஆமாங்க வழக்கப்படி எழுதுகிற மாதிரி தான் அனுப்புதல் பெறுதல் போட்டு தலைமை

ஆமாங்க அதே தான் ம் அதனால மாட் அதே தான் அதே தான் அதே முறையில் எழுதி கூட வந்து ஆதார் அட்டையோடைய கா நகலும் அவருடைய அடையாள அட்டையும் கொண்டு வாங்க ஃபோட்டோ ரெண்டு புகைப்படங்கள் ரெண்டு கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் வந்து அலுவலகத்துக்கிட்ட பேசி உங்களுக்கு இது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேங்க ஆ ஆ செஞ்சிடலாங்க ம நல்ல மாணவன் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஆ ஆ ரொம்ப நன்றிங்க பார்க்கலாம் ம் அதில் கடிதமும் கொடுக்கறேன் ஆ நீங்கள் போய் ப நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்திவிடுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி